ஹலோ மேம் எழிலரசி ஸ்டேஸ்னரி ஷாப்புங்களா மேம் ஆ மேம் எனக்கு கொஞ்சம் அந்த புக்கு வேணும் மேம் அந்த அந்த நோட்புக் இருக்குதுங்களா மேம் லாங் சைஸு ஒரு பத்து நோட் வேணும் ஒன் கொயரு அன்ரூல்டு அதுக்கப்புறம் நட்ராஜ் பென்சிலு அப்சரா பென்சிலு வந்து ஒரு பத்து பாக்ஸ் வேணும் இதில் அஞ்சு அதில் அஞ்சு வேணும் அப்பறம் ஏ ஃபோர் ஷீட் வந்து ஒரு அஞ்சு பண்டில் வேணுங்கண்ணா ஆ பேப்பர்லாம் இப்போ நாங்கள் பேக்காக வாங்குகிறோம் அது எதுவும் டேமேஜ்லாம் இருக்குதுங்களா ஆ குவாலிட்டி தானே மேம் நோட்டுலாம் பேப்பர்லாம் நல்லாருக்கும்ங்களா சில இது மட்டி பேப்பர் மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரிலாம் இருக்குமா ஓகே மேம் எவ்வளோ மேம் பிரைஸ்லாம் வரும்

ஆ ஓகே மேம் டிஸ்கவுண்ட் ஏதாவது தருவீங்களா நாங்கள் கொஞ்சம் பண்டிலாக வாங்குகிறோம் இல்லைங்களா ம் ஓகே மேம் நீங்கள் இப்போ எப்படி டைரெக்டா வந்து கடையில் வாங்கலாமா இல்லை ஆன்லைன் பர்ச்சஸ் அந்த மாதிரி ஏதாவது அவைலபுள் இருக்குதுங்களா ஆ ஷிப்பிங்லாம் ரேட் எவ்வளோ மேம் சார்ஜ் பிடிக்கிறிங்க அந்த புக்கை இறக்க போக அந்த மாதிரிலாம் இப்போ நாங்கள் பெரம்பலூர் பக்கம் தான் இருக்கோம் ஆ அதுக்கு எவ்வளோ அது சார்ஜ் பிடிப்பிங்க வண்டி சார்ஜி ஏற்றிட்டு வந்து இறக்குறத்துக்கு அந்த மாதிரி இல்லைங்களா

ஆ சரி மேம்

ஆ சரிங்க மேம் இப்போ நேரடியாக வந்தால் இப்போ வந்தால் இருக்குதுங்களா நான் பேப்பர்லாம் அஞ்சு பண்டில் கிட்டே இருக்குதுங்களா அஞ்சு பண்டில்ட்ட பேப்பரு ஏ ஃபோர் ஷீட்லாம் இருக்குதுங்களா ரெடியாக சரிங்க மேம் ஓகே மேம் நான் வந்து வாங்கிக்கிறேன் ஆ ஓகே தேங்க்யூ மேம்